சாம்சங் மொபைல் இருந்தது அது ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக ஒர்க் பண்ணேன் அது வந்து ஹான்ட் ஆகி போச்சு செட்டு ஒர்க் ஆகலை பேட்ரி நிக்கறதில்லை பேட்ரியும் டௌன் ஆகிடுது ஏற்றினா ஒரு மணி நேரம் கூட நிக்கறதில்லை அப்பப்போது போட்டுவிட்டு இருக்கறனால் அந்த மொபைலை கொடுக்குறது கொடுக்குறதுக்கு ஒரு மூணு நாலு கடைக்கு நான் போனேன் அந்த மூணு நாலு பூர்விகா மொபைல் போனேன் ஃப்ரெண்ட்ஸு சிட்டி மொபைல்ஸெல்லாம் போய் பார்த்தேன் எங்கேயும் நம்மளுக்கு வந்து செட் ஆகலை ஆஃபர் ரேட்டுக்கு கொடுக்கலை இந்த ஆஃபர் ரேட்டு கொடுக்குறது எந்த கடைன்னு அப்புறம் அலைஞ்சி அப்புறம் பார்த்தா கடைசில சத்யா கடையில ஆஃபர் நல்லா கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நான் இது சாம்சங் பதிலாக வீவோ செட்டு வாங்கினேன் இப்போது லேட்டஸ்டாக அந்த வீவோ செட்டு வந்து ஆஃபரில் கொடுத்தாங்க ஒரு பன்னண்டாயிரம் இருக்கிறத அந்த எம்ஆர்பியை வந்து நம்மளுக்கு ஒம்பதாயரம் கொடுக்கிறாங்க அந்த ஆஃபரு விலை ரொம்ப அதுக்கு மலிவாகவும் நல்லாவும் கொடுக்குறாங்க அவங்க பார்ட்டி வந்து எப்படி என்னன்னு தெரியல நம்ம கேட்கற இதுக்கு அவங்க கொறைச்சி நம்மளுக்கு கொடுத்தறனால அந்த செட்டு மிக அருமையாக இருக்குது செட்டு அது நான் வந்து அந்த அந்த மொபைல் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாம் அந்த மொபைலை வாங்கலாம்